ஹலோ அண்ணா நான் வந்து உமாராணி பேசுறேன் நீங்கள் கொலபசி ஹோட்டலா நான் வந்து ஃபோன் பண்ணி பூரி பொங்கல் அப்புறம் தோசை இட்லி இதில் எதுவுமே இட்லி எல்லாம் ஆர்டர் பண்ணிருந்தேன் இதில் வந்து எனக்கு பொங்கல் மட்டும் வேணாம் ஏன்னா நீங்கள் பேக் பண்ணிவிட்டிங்களா என்னன்னு தெரியலை எனக்கு அது பிடிக்காது ஆனால் வீட்டில் எல்லாம் சாப்புட்றேன் சொல்லி ஆர்டர் பண்ண சொன்னாங்க ஆனால் இப்போது எனக்கு வேணாண்ணா அது நான் என்னது அந்த ஆனால் பொங்கல் மட்டும் கேன்ஸல் பண்ணி நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி தான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்த அந்த மாதிரி திரும்ப இப்பவும் அந்த மூணு பொருள் மட்டும் தோசை இட்லி பூரி இது மூணையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுங்க நான் வேணா அட்ரெஸ் திரும்ப வேணாலும் சொல்றேன் அறநூற்றி எழுபத்தி ஒன்று கீழை தெரு சொரத்தூர் இந்த அட்ரெஸுக்கு மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க என்னோட ஃபோன் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நான் வந்து வெளியில் வந்து வாங்கிக்கிறன் தொண்ணூற்றி ஏழு எண்பது பதினாலு பதினாறு முப்பத்தி ஆறு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நான் வந்து வாங்கிக்கிறன் நான் வந்து எனக்கு பொங்கல் மட்டும் கேன்ஸல் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் சொல்லுங்கள் அதை வந்து நான் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டு டெலிவரி பாய்கிட்டயே குடுத்துட்றேன் டெலிவரிக்குனு தனியாக சார்ஜ் இருக்குன்னு சொன்னீங்க அந்த சார்ஜ் மொத்தமாக சேர்த்து பில் அமௌண்ட்டோடு கொடுத்து அனுப்புங்கள் நான் கரெக்டா குடுத்துட்றேன் ஆனால் நான் என்னோட அந்த பொங்கல் மட்டும் கேன்ஸல் பண்ணி கொஞ்சம் அனுப்பிவிடுங்க அண்ணா